ஆ குட் மார்னிங் மேடம் நான் என்னோட நேம் பிரியதர்ஷினி நான் வந்து மூகாம்பிகை காலேஜில் எம்காம் படிச்சுருக்கேன் என்னோட ஐடி கார்ட் போன மந்த்து மிஸ் ஆயிடிச்சு உங்கள் உங்கள்கிட்ட கேட்டுருந்தேன் நெக்ஸ்ட் வீக்கில் எனக்கு எக்ஸாம் இருக்கு ஐடி கார்ட் வேணும் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருந்தேன் நீங்கள் ஐடி கார்ட் இன்னும் கொடுக்கல கிளாஸில் அலோவ் பண்ண மாட்டிங்கிறாங்க

ம் ஐடி இல்லாமல் எக்ஸாமுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க

ஐடி கார்ட் மிஸ் மிஸ் பண்ணது என்னோட கேர்லெஸ் தான் அதனால் தான் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் ஃபர்ஸ்ட்டே எக்ஸாமுக்கு முன்னாடியே எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக கொடுங்க மேம் ஆ ஓகே மேடம் நான் வந்து எம்காம் செகண்ட் இயர் பண்ணிகிட்டு இருக்கேன் இ ஆ நெக்ஸ்ட்டு வீக்கில் எக்ஸாம் இருக்கும் எங்கள் கிளாஸ் இன்சார்ஜ்ஜுகிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிருந்தேன் உங்கள்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிருந்தேன் அட்ரெஸ் எல்லாமே கொடுத்துட்டேன் ம் ஆ கொடுத்து அமிச்சிருக்கேன் ஆனால் டிலே பண்ணுறாங்க அதனால் தான் உங்களுக்கு டேரெக்ட்டாக கேட்டேன் ஆ ம் கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்க ஏற்பாடு பண்ணுங்கள் மேடம் ஆ ஓகே மேடம் ஆ தேங்க் யூ மேடம்